சாப்பாடு சாம்பார் பொரியல் கீரை இந்தமாதிரி வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் சமைக்கிறது ரசம் வைக்கிறது இந்தமாதிரி எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்புறம் அப்பளம் இந்தமாதிரிலாம் செஞ்சது வந்து ஈகராக இருக்கும் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடுறது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு சந்தோஷமாக இருப்போம் அது டேஸ்ட்டாக இல்லைனாலும் டேஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு அது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னுதான் தோணும் நிறையா சாப்பிடுணும் எல்லோரும் பார்த்துட்டு வந்து நெகட்டிவாக சொல்லாமல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதேபோல சமைக்கிறது வந்து கஷ்டமாவும் இருக்காது இது எல்லாம் வந்து டிப்ஸு எல்லாம் வந்து எங்கள் அம்மாதான் கொடுத்தாங்க அவங்களேதான் வந்து எல்லாம் சொல்லித்தருவாங்க இது எப்படி பண்ணால் கரெக்டா இருக்கும் காய்னா இவ்வளோ பெருசாகதான் வெட்டணும் இந்த காய் இப்படிதான் வெட்டணும் இதை இவ்வளோ வேக வைக்கணும் இவ்வளோ உப்பு போடணும் காரம் போடணும் இதுக்கப்புறம் இது போடணுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் அவங்களேதான் சொல்லித்தருவாங்க அதனால் நான் வந்து ஈஸியாக வந்து சமைச்சிக்குவேன் வேற வேற சமைக்கும் போது கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகும் ஒன்று ஒன்றா வச்சு வச்சு எடுக்கிறத்துக்கு இது முடிக்கிறதுக்குள் அது முடிக்கணும் அது முடிக்கிறக்குள் இது முடிக்கணும் அப்படினு கொஞ்சம் வந்து பரபரப்பாயிருக்கும் செய்யிறத்துக்கு அதுக்கப்பறம் வந்து எப்படி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்தமாதிரிலாம் வந்து ஒரே டைமில் செஞ்சுருக்கேன் இது ரெண்டையும் வந்து ஒரே இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அடுப்பில் வைச்சிலாம் சமைச்சுருக்கோம் ஆனால் நல்லாதான் எல்லாம் வந்துச்சு அதுவந்து நம்மளே சமைச்சு நமக்கு நம்மளே சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாயிருக்கும் அப்படின்றதுதான் நமக்கு தோணும் நல்லா இல்லை அப்படின்ற மைண்ட்செட் வராது அதனால் இன்னும் கொஞ்சம் நிறையா தான் சாப்பிட தோணும் அந்த அந்த டிஷ்ஷையே இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிபுடுவோம் நான் சமைத்தது நல்லாயிருக்குல்ல நல்லாயிருக்குல்லனு எல்லோர்கிட்டையும் போய் கேட்பேன் எல்லோரும் அதேபோல் வந்து நல்லாயிருக்கு அந்தமாரி ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து என்னை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி சமைக்க பார்ப்பாங்க அது வந்து நான் வந்து சும்மா நான் வந்து லீவில் இருக்கும் போது நானாவே தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா சொன்னதை வச்சு நான் தான் கற்றுக்கிட்டேன் லீவில் நான் வந்து சமைக்க பிடிக்கல அதுமாதிரிலாம் எதுவுமே கிடையாது கஷ்டமாகவும் இல்லை சமைக்கிறது ஈஸியாகதான் இருக்கு சமைக்கிறது ஃபுல்லாகவே கஷ்டமாகவே இல்லை நான் அதனால் வந்து எல்லா டிஷ்ஷும் சமைக்க கற்றுக்கிட்டேன் இன்னும் ஒரு சிலது மட்டும் தெரியாது எல்லாம் வந்து இன்னும் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் கத்துகிட்டு எல்லாம் சமைப்பேன்